ஆக்சுவலாக ஆன்லைன் கேம்மிங் அப்படின்னு சொன்னால் நம்ம மைண்டுக்கு வரது ஒன்றே ஒன்று தான் ட்ரீம் லெவன் தான் ஸோ நிறைய டைமில் வந்து நாங்கள் கிரிக்கெட் விளையாண்டு ட்ரீம் லெவனில் காசை இழந்துருக்குறது தான் மிச்சம் ஸோ அஞ்சு ரூபா காண்டஸ்ட்டு போடுவோம் பட் இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த அஞ்சு ரூபா கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறோம் சம்டைம்ஸ் இந்த ஃபாட்டி நயன் காண்டஸ்ட்டு அதெல்லாம் போடுவோம் ஆனால் ஆன்லைன் கேம் மூலிமா நம்ம வந்து காசு வச்சி விளையாட்டுறது மட்டும் தான் நம்ம வேணாம்னு சொல்ல முடியும் அதை தவிர நம்ம வந்து நார்மலான ஜென்ட்ரலான ஆன்லைன் கேம்ஸ்லாம் இருக்குது இந்த பப்ஜி ஃப்ரீஃபயர் அதேமாதிரி நிறையா இந்த கேம்ஸ் என்ன சொல்கிறது மினிமில்ட்டியா இந்த மாதிரி கேம்ஸெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம காசு கொடுத்து விளையாட்ற கேம் எல்லாம் நமக்கு வந்து என்றைக்காவது ஒரு நாள் டேஞ்சரில் தான் கொண்டு வந்து விடும் ஸ்டாட்டிங் நமக்கு தெரியாது அஞ்சஞ்சு ரூபாயா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு போவோம் பட் போக போக தான் நமக்கு அதோடய கஷ்டம் புரிய வரும்